ஹலோ சார் வ வணக்கம் சார் இங்கே நாங்கள் வந்து என் பேர் பாலாஜி சார் நான் சேலத்துலந்து வந்து இருருக்கேன் சார் ஊட்டிக்கு இப்போ வந்து சில இடங்கள்ல வந்து நான் சுற்றி பார்க்கணும் நான் என் பையன் அப்புறம் என் ஒய்ஃப்பு மிஸ்ஸஸ் மூணு பேர் வந்து இருக்கோம் சார் இப்போ ஊட்டியில எனக்கு எந்த ப்ளேஸும் பெரிய அளவுக்கு தெரியாதுங்க சார் இப்போ வந்து அதுக்காக உங்களை உங்கள் கூகுளில் பார்த்தேன் உங்கள் ரிவ்யூஸ் நல்லா இருந்தது அதனால் உ அதனால் உங்கள் ஆட்டோவை பிக் பண்ணலாம் அப்படின்றமாரி இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் என்ன சார்ஜஸ் இருக்கு என்ன ஏது நான் ஆக்சுவலாக வந்து கார் தான் புக் பண்ணலாம்னு இருந்தேன் ஆனால் கார் வந்து ஏசி போட்டா தாங்க அந்தமாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டு கொஞ்சம் இருக்கு அதனால் ஆட்டோவில போகலாம் அப்படின்னு வீட்லையும் வந்து சொன்னாங்க அதனால் கொஞ்சம் எந்தெந்த ப்ளேஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அதே போல் கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நாங்கள் வந்து கிருத்திகா ரெசிடென்சி அப்படின்னு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணி இருக்கோம் சார் ஆ அதே தான் சார் அதே தான் சார் சொல்லுங்கள் சார் ஆ நான் வந்து நாலு நாள் த இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து இருக்கேன் சார் நீங்கள் முதல் ஒரு நாள் வாடகை மற்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னிங்கன்னா நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவேன் நாலு நாளுமே ஏன்னா சுற்றி பார்க்குறதுக்கு பொதுவாகவே ஊட்டிக்கு தான் வந்து இருக்கேன் வேறு எங்கேயும் போவலை அதனால் நாலு நாள் வந்து ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணலான்னு வந்து இருக்கேன் சார் ம் சொல்லுங்கள் சார் சரி ம் ஆ சரிங்க சார் எந்தெந்த ப்ளேஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சரிங்க சார் சரி சரிங்க சார் ஆ ஓ சரி சரிங்க சார் சரிங்க சார்

சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரி சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் அதுக்கப்புறம் சரிங்க சார் அதாவது சரிங்க சார் அதாவது இப்போ வந்து எவ்வளோ கிலோ மீட்டர் ஒரு நாளைக்கு நம்ப போகறோம் அப்படின்னா எவ்வளோ கிலோ மீட்டர் வரும் சார் வேணா ஆயர்ரூவா ஆயர்ரூவாங்கு சரிங்க சார் சார் அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு முப்ப

புரியுதுங்க சார் முப்பது நாற்பது கிலோ மீட்டர்ன்னு வரும்போது நம்ம பெட்ரோல் கணக்கு போட்டோம்னா கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஒரு ஆட்டோவுக்கு கொடுத்தீங்கன்னா கூட ஒரு நானூறுவாய்ல இது முடிஞ்சிருமே சார் அதுக்கு மீதி எல்லாமே உங்களுக்கு கெயின் தானே சரிங்க சாரு

சரிங்க சார் அப்போ ஒரு எட்நூறுவாயாது பண்ணுறமாரி கொஞ்சம் பாருங்கள் சார் ஏன்னா வீட்டில் நாங்கள் வந்து பெரிய வேலை எல்லாம் ஐடி கம்பெனி எல்லாம் வேலை செய்லைங்க சார் சாதாரண ஒரு எலக்ட்ரிசன் வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு எட்நூறுரூவா ஒரு எழுநூறுரூவான்னு போட்டிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் சார் சரிங்க சார் நான் அப்போ உங்களுக்கு உங்களுக்கு நான் எங்கள் இருக்கேன்றது திரும்பி ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார் நீங்கள் அங்கே வந்துருங்க சார் நன்றி நன்றி சார் நன்றி சார்